விவசாயத்துக்கு மின் மோட்ரு வாங்க கரண்ட்டு வாங்கறதுக்கு நாங்கள் வந்து ஆரம்ப எங்கே போய் கேட்கனுன்னா நம்ப பஞ்சாயத்தில் கேட்போம் அவங்க வந்து மணி ஆடர பாரும்பாங்க மணி ஆட்ரு கேட்டோம்னா அவங்க ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து மின் வாரியத்தில் கொடுப்போம் அவங்க அதுக்கு மேல் உங்களுக்கெல்லாம் தோட்டத்துக்குன்னா மின் நம்பர் வாரியாத்தான் உங்களுக்கு மின் கிடைக்கி உடனடியாக கிடைக்காது இங்கே ஏன்னால் பவர் இல்லை அந்த ஸ்டான் பார் இருக்குது உடனே கொடுக்கறதுக்கு பவர் இல்லை கொஞ்சம் கால தாமதம் ஆகும் அதனால எழுதிக்கிலாங்க ஆனால் காலம் தாமதம் சார் எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணுமேன்னு ஒரு நாங்கள் பத்து விவசாயி போய் கேட்டோம்னா ஒரு டிரான்ஸ்ஃபாரம் அமைப்பாங்க அமைத்து கொடுத்து அப்போ நமக்கு கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் முதல்ல வரிசப்படி தான் கொடுப்பாங்க அதுதான் விவசாயத்துக்கு வீட்டுக்கு அந்த பூஞ்செடி இது மாதிரி தக்காளிக அதுகளுக்கெல்லாம் கேட்டால் அப்பப்போ இந்த கம்மியாக யூனிட் கம்மியானதும் கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் அஞ்சு எச்பி ஏழு எச்பி பத்து பன்னெண்டு எச்பி வரலும் மோட்ரு கரண்ட்டு அதனால உடனடியாக கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் முன் கூட்டியே நாங்கள் எழுதி வச்சிருக்கோணும் அப்போத்தான் எங்களுக்கு கிடைக்கி அப்புறம் அந்த மின் கம் மோட்டார்லாம் இப்போத்தான் எங்களுக்கு பாதிப்பு என்னன்னா நல்லா தென்னை மரம் இதுகள்லாம் வச்சிருக்குறப்போது அந்த ரோட்டோரத்துலேயும் கொண்டு வராங்க முன்னேயெல்லாம் காட்டுக்கு சும்மா இருந்தது காட்டுக்குள்கெ கொண்டு போனாங்க இப்போ ரோட்டோரத்துலேயே இதுதான் டிரான்ஸ்ஃபாரமும் அமைக்கிறாங்க கம்பமும் நட்டிட்டு வராங்க அந்த ஒயர்கள்லாம் போகிறப்போ அந்த மர மட்டைகள் எல்லாம் படுது படுகிறப்ப பீஸ் போயிடுது ட்ரான்ஸ்ஃபாரத்தில் அப்புறம் அவங்க வந்து அதலாம் வெட்டுவாங்க அது வெட்டுறப்ப எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பாகுது அவ்வளோ தான்